எனக்கு வந்து பிடிச்ச கேம் ஃபுட்பாலு நானு ஃபுட்பால் தான் அதிகம் விளாடுவேன் ஸ்கூல் டைமில் கூட நான் எந்த கேம் விளாட கூப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு ஃபுட்பாலுக்குதான் போவேன் நான் ஃபுட்பாலில் எந்த இடத்துல விளாடுவேன்னு பார்த்தீன்னா டிஃப்பன்ஸ் விளாடுவேன் அப்படி இல்லைன்னா ஸ்டைகர் ஆடுவேன் எனக்கு ஃபுட்பால்னாலே பிடிக்கும் எந்த சைடு வேணாலும் ஆட சொன்னாலும் ஆடுவேன் நானு அதேமாரி எனக்கு ஃபுட்பால் டீமில் பிடிச்சது ரொனால்டோவும் மெஸ்ஸி நெய்மரு இவங்களெலாம் பிடிக்கும் நல்லா விளாடுவாங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க அதேமாரி நான் படித்த ஸ்கூல்லேயே கிளப்பு இருக்குது கிளப்புலேயும் எல்லாருமே சூப்பராக விளாடுவாங்க நான் ஃபுட்பால் மேட்ச்சி எங்கே நடந்தாலுமே சரி போயிட்டு பார்ப்பேன் அதே மாதிரி நான் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஃபுட்பால் டீம் இருந்துச்சு அதுலேயும் நான் ப்ளே பண்ண ஆறாவதுலருந்து நான் டுவெல்த் வரையும் அந்த ஸ்கூலில் படிச்சேன் ஆறாவதுலருந்து டுவெல்த்து வரையுமே நானு ஃபுட்பால் தான் விளாண்டுட்ருந்தேன் ஃபுட்பால் விளாண்டுட்டு டிஸ்ட்ரிக்லாம் போயிருக்கேன் போயிருக்கேன் அப்பறம் மதுரைக்குலாம் கூட்டு போயிருக்காங்க ஸ்கூல்லருந்து ஃபுட்பால் வெளாட மதுரைக்கு போனோம் மதுரைக்கு போயிட்டு மதுரைலலாம் ப்ளே பண்ணிணோம் நல்லா இருந்துச்சி மதுரையில் செமி ஃபைனல் வந்து விட்டோம் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விளாண்டுருக்லாம் பட்டு விட்டோம் நல்லாருந்ச்சி ஃபுட்பால் தான் எனக்கு பிடிக்குமே வேற எந்த கேமும் அவ்வளோக்கு பிடிக்காது ஃபுட்பால் தான் ரொம்ப நான் விளாடுவேன் அதேமாதிரி ஃபுட்பால் எங்கே விளாட கூப்பிடாலுமே சரி நான் போயிடுவேன் ஃபுட்பால் தான் எனக்கு பிடிச்சது கேமிங்னாலே ஃபுட்பால் தான் வேற எதுவும் இல்லை எனக்கு அதேமாரி ஸ்கூலில் வந்து நல்லா சொல்லி தருவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு போனோன்னையே எனக்கு விளாட தெரியாது நான் ஃபுட்பால் விளாடுறத பார்த்தாலே எனக்கு பிடிக்கும் அதனால் தான் நானும் போயிட்டு எங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட கேட்டேன் சார் நானும் சேர்ந்துக்குறேன் அப்டீன்னேன் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு வாரம் நல்லா விளாண்டுட்ருந்தேன் அதை விளாடுறத பார்த்துட்டு எங்கள் பிஇடி சாரே நீ நல்லா விளாடுறடா விளாடு நல்லா விளையாடுவ அப்படின்னு சொல்லிடு இதில் விளாட வச்சார் வெளாண்டன் வெளாண்ட நல்லா இருந்துச்சி எனக்கு பிடிச்சிருந்ச்சி சரி நாமளே இனிமேட்டு இதையே விளாட்லாம் விளாண்டா நமக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் கேமிங்ள அப்படின்னு சொல்லிட்டு நானும் விளாண்டுட்ருந்தேன் விளாண்டு விளாண்டத பார்த்துதான் என்னையும் ஒரு டீமில் அண்டர் சவன்டி டீமில் சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டாங்க நானும் டிஃபென்ஸ் ஆடிட்டுருந்தேன் நல்லா விளாடுவேன் நல்லா விளாண்டேன் அதனால் தான் இப்போது என்ன மதுரைக்கு கூட்டு போனாங்க அங்க கூட்டு போனதுனால் தான் கொஞ்சம் எல்லாருமே நல்லா தான் விளாண்டோம் பட்டு அவங்க கொஞ்சம் இது பண்ணி எங்களை தோக்க வச்சிட்டாங்க அதனால் நாங்கள் தோத்துட்டோம் செமி ஃபைனல் வரையும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போனோம் போயிட்டு மிஸ் பண்ணிட்டோம் விட்டாச்சு நல்லா தான் விளாண்டோம் எனக்கு பிடிச்ச பிடிச்ச கேமுன்னா ஃபுட்பால் மட்டுந்தான் வேற எதுவுமில்ல கிரிக்கெட்டு விளாடுவேன் கிரிக்கெட்டு பட் அவ்வளோக்கு பிடிக்காது சும்மா பசங்க ஊரில் கூப்பிடாங்கன்னா விளாடுவேன் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மட்டுந்தான் அப்புறோம் வேற கேம்னா கபடி கபடி எனக்கு விளாட தெரியாது பட்டு பிடிக்கும் பசங்க விளாடுவாங்க போனன்னா வேடிக்கை பார்ப்பேன் வேற எதுவும் இல்லை அவ்வளோ தான் எனக்கு பிடிச்ச கேம்ன்னா ஃபுட்பால் மட்டுந்தான்